இன்றைக்கி பிளைட்டில் இங்கே இருந்து போன ஒடனே உடம்ப செக் பண்ணுறாங்க செக் பண்ணணும் தனியாக போகிறேன் தனியாக பிளைட்டுக்கு போகக்குள்ள போன ஒடனே உடம்ப செக் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு போ அந்த கூடையை அந்த பேக்கை வாங்கி கம்பியூட்டரில் விட்டு பார்க்குறாங்க கம்பியூட்டரில் விட்டு பார்த்த ஒடனே ஒன்றும் இல்லை என்ன கைங் சௌண்டு வருதுன்னு வெளியே கொண்டு வராங்க சில்லரையெல்லாம் கிடந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு எங்கிட்ட சில்லரை இருந்ததை பூராக பொறிக்கிக்கிறாங்க பொறிக்கி இதெலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது வெளிநாட்டுக்கு போகிறிங்க அப்படின்னு சொல்லி பிளைட்டில் ஏறி உட்கார்றோம் பிளைட்டுக்குள்ளே போகிறோம் போய் உட்காந்து ஒரு ஹாஃப் அண்ட் ஹவர் ஆன ஒடனே எல்லா டிக்கெட்டும் ஃபுல் ஆன ஒடனே சைட்டில் பே கூட தனியாக போயிருக்குறேன் த பேக் எல்லாம் மாட்ட சொல்கிறாங்க சைடில் அந்த இதெலாம் எடுத்து வந்து நம்ம புதுசு இல்லைங்களா உட்காந்துக்குறோம் பஸ்சில் உட்காந்துக்குற மாதிரி பஸ்சில் உட்காந்துக்குற மாதிரி உட்காந்துருந்தோமுன்னா அவங்க வந்து இந்த பேக்கை மாட்டுறாங்க இந்த பேக்கை மாட்டி ரெண்டு பக்கமும் அந்த சீட்டிலேருந்து அந்த பெல்ட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு விட்ருவாங்க போட்டு விட்டு கொஞ்சம் நேரம் கழித்த ஒடனே ஜூஸ் கொடுக்குறாங்க ஜூஸ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த வண்டி மேலே போகக்குள்ள எதுனால் இந்த ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருந்தால் அதுப்பாட்டுக்கு பிளைட்டு போவோம்னு அந்த இது என்ன பண்ணுறாங்க அந்த ஜூஸை கொடுக்குறாங்க ஜூஸை குடிச்சுட்டு அப்படியே பிளைட்டில் ஏறி போகக்குள்ள அப்படி சாயுது அப்போ சாயணும் சொல்லிட்டு சாஞ்சுக்கிட்டு போகக்குள்ள சாஞ்சுக்கிட்டு மேலே போகிறோம் மேலே போய்விட்டு அப்படியே போனோன்னால் ஒரு மாதிரியா மயக்கம் வர மாதிரி இருக்குது

வண்டியை கொண்டு வந்து நிற்பாட்டு பிளைட்டு வந்து இறங்கு இறங்கப்போது எல்லாம் அவங்க அவங்களாம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க உங்கள் இடத்துக்கு வந்தது எல்லாம் அறிவிப்பு கொடுத்துருவாங்க மைக்கில் மேலே வரக்குள்ளே இறங்க போகுது பிளைட்டு எல்லாம் அவுங்கவங்க பெ பெல்ட்டை எடுத்து மாட்டீங்கோங்க அப்போ நம்ம கொஞ்ச தூரம் மேலே இறக்குள்ள பார்த்தா அந்த பெல்ட்டை போட்டிருப்போம் அந்த பிளைட்டில் அந்த பெல்ட்டை கழட்டிட்டு திருப்பி அந்த பெல்ட்டு மேலே வரக்குள்ளே கீழே வரக்குள்ளே இறங்க போகிற சமயத்தில் பெல்ட்டெல்லாம் எடுத்து மாட்டீங்கோங்க அப்படின்பாங்க அப்புறம் பெல்ட்லெலாம் எடுத்து மாட்டிக்குவோம் மாட்டிக்கிட்டு கீழே வந்து இறங்குன ஒடனே அதை வெளியே வரக்குள்ளே வாங்க ச சந்தோஷம் பண்ணி அனுப்புகிறாங்க நன்றி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இறக்கி விடுவாங்க இறக்கி விட்டு வெளியே வந்தமுன்னால் அதே மாதிரி நம்ம எப்படி உள்ளே போகக்குள்ள பேக் செக் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வெளியே வரக்குள்ளேயும் பேக் செக் பண்ணுறாங்க செக் பண்ணி வெளியே வந்து விட்டுர்றாங்க இதுதாங்க பிளைட்டில் எனக்கு தெரிஞ்ச அனுவாகம் ஒரு விபத்து நடக்கிற மாதிரி இருந்தால் மேலே இருந்து இதெலாம் மாட்டி பலூன்லாம் மாட்டி விட்டுர்றாங்க அதை வேறு சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு பிளைட்டு போயிட்ருக்கக்குள்ள இந்த மாதிரி ஒரு விபத்து ஆகிருச்சுனா என்ன பண்ணுவீங்க குதிக்கணும் எப்படி குதிப்பீங்க தெரியலிங்களே புதுசாக போனவங்க தெரியலேன்னு சொல்கிறோம் அவங்க இந்த பெல்ட்லெலாம் போட்டு காட்டுறாங்க இதெல்லாம் போட்டு குதிக்கணும் அப்படின்னு டிவியில் போட்டு காட்டுவாங்க பிளைட்டில் இதுதாங்க மு முக்கிய அறிவிப்பு